பிரபஞ்சம்னால் உலகம்னு சொல்லுவாங்க உலகம் உலகத்தை படித்தா தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் உலகத்தில் தானே நாம் வாழ்றோம் அதனால உலகத்தைப் பற்றி படித்தா தான் நிறைய கற்றுக்க முடியும் அதுக்கு முக்கியமாக வரலாறு அந்த புவியியல் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சு அறிவியலெல்லாம் படித்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் அதேபோல் நட்சத்திரக் கூட்டங்கள் பற்றி படித்தா இந்த இருவத்தேழு நட்சத்திரங்களெலாம் சொல்கிறாங்க அந்த நட்சத்திரம் அஸ்வினி மகம் பூரம் கும்பம் பூரட்டாதி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்குதுனு சொல்கிறாங்க விசாக நட்சத்திரம் ஏதோ முறை மாதிரிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கரண்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஆறா ஏழாவது படிக்கும்போது ஒரு சாரு சொன்னார் இந்த மாதிரி நட்சத்திரத்தெல்லாம் பாருங்கள் காலையில் விடிவெள்ளி வரும் அது ஒரு நட்சத்திரம் அப்புடிலாம் சொல்லின்னுக்குறார் அதனால அதெல்லாம் தெரிஞ்சால்தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும்